ம் எங்கள் ஊரில் ஹாஸ்பிட்டல் சின்ன ஹாஸ்பிட்டல் மலர் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு பக்கத்திலே இருக்குது அது போதிய வசதியெலாம் இல்லாமல் கம்மியாக இருக்கா அதனால எல்லாேருமே பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலை தேடி தான் போ வேண்டியதாக இருக்குது அந்த ஹாஸ்பிட்டல் போகிறதா இருந்தால் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ட்ராவல் மாதிரி இருக்கா அதனால இங்கே எங்கள் ஏரியாவில் வந்து ஐநூறு ஆயிரத்திற்கு மேலே குடும்பங்கள் இருக்குது அங்கே போவது அந்த பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் போகிறதா இருந்தாலுமே ஒரு ஹாஸ்பிட்டல் தான் தூத்துக்குடியில் பெருசாக இருக்குது அந்த ஹாஸ்பிட்டல் போகிறதா இருந்தாலுமே கூட்டமாக இருக்கும் அதனால எங்களால் போவதுக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேக்கி ஏன்னால் எல்லா ஊரிலேருந்து எல்லா ஊரிலேருந்து ஆட்கள் வந்து அந்த ஏவி ஹாஸ்பிட்டலுக்கு வர தான் செய்வாங்க அதனால எங்களால் போக முடிய மாட்டேக்கா முன்னே கொழந்தைங்களுக்குள்ள ஆஸ்பத்திரியை வந்து கொஞ்சம் தூரத்தில் இருந்தது ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னே இப்போ எங்கள் வீட்டு பக்கத்துலேயே அந்த கொழந்தைகளுக்கான ஹாஸ்பிட்டல் வந்துச்சு அதனால கொழந்தைங்களுக்கு இப்போ எந்த பிரச்சினையும் இல்லை பெரியவங்களுக்கானது எந்த ஒரு நோய் இருந்தாலுமே உடனே அங்கே போகிற நிலைம வர மாட்டேக்கி அதனால வீட்டு பக்கத்தில் இருந்தால் நல்லாயிருக்குன்னும் நினைச்சிறோம் அந்த ஹாஸ்பிட்டலு சின்னதாக இருக்கிற ஹாஸ்பிட்டல் வந்து சின்ன சின்ன நோயை தான் குணப்படுத்த முடியுமே தவிர்த்து இந்த பெரிய பெரிய தொ தொற்று நோய் எதுவுமே தடுக்க முடியாது அந்த பெரிய ஹாஸ்பிட்டல் போனாலுமே அந்த கொரோனா டைம்லெலாம் சில ஆஸ்பத்திரியெலாம் திறக்க முடியாமல் இருந்துச்சு பக்கத்தில் எங்க ஊர் பக்கத்தில் எந்த ஹாஸ்பிட்டலும் இல்லை சின்ன சின்ன ஹாஸ்பிட்டலு தான் அது போதிய வசதி எதுவுமே இல்லாதனால் இந்த பெரிய பெரிய ஆஸ்பத்திரி போக வேண்டியதாக இருக்குது அங்கே போகிறதா இருந்தால் பக்கத்துலேயும் வீட்டு பக்கத்துலேயும் அந்த பெரிய ஹாஸ்பிட்டெல்லாம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் இந்த கொழந்தைகளுக்கு இருக்கிற மாதிரியே எங்களுக்கும் பெரியாளுங்களுக்கும் அந்த மாதிரி ஆஸ்பத்திரி இருந்தால் கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருக்கும் போய்விட்டு வர ஈஸியாக இருக்கும் அங்கே போகிற பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் போகிறதா இருந்தால் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் ஆகுது